எனக்கு பிடித்த பைக்னால் எம்டி வெர்ஷன் டூ தான் எம்டிக்கு மீனிங் மாஸ்டர் ஆஃப் டார்க் சரிங்களா அந்த பைக் வந்து எனக்கு ட்ரீம் பைக் தான் ஆனால் அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குமா டூரிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மேக்ஸிமம் ஃபுல் ஃபேர்டு பைக் வந்து எனக்கு பிடிக்காது நேக்குடு பைக்கை தான் பிடிக்கும் நான் நேக்குடு லவ்வர் தான் அதனாலதான் எம்டி ஃபிஃப்டினை சூஸ் பண்ணிணேன் அந்த வகையில் மைலேஜ் கொடுக்கும் வேல்யூ ஃபார் மணியாகவும் அந்த பைக் இருக்குது அதனால அது எனக்கு பிடிச்சிருக்கு